எங்கள் வீட்டில் நான் குக்கிங் தான் அது எடுக்கலாம்னு இருந்தேன் அம்மா வீட்டில் எடுக்க வேணான்னாங்க நான் நீ தான் நார்மலாகவே நல்லா சமைக்கிற அதனால் குக்கிங் வேணாம் ட்ரிபுள் இ படி அப்படின்னாங்க சரின்னு அதனால் குக்கிங்க்கே வந்தேன் ட்ரிபுள் இக்கே வந்தேன் வீட்டில் இப்போ என்னென்ன இருக்குன்னால் பார்த்தீங்கனா ஒரு கடாய் ஒரு சாதம் வடிகிறதுக்கு ஒரு பெரிய பானை ஒரு ப்ளேட்டு காய் வெட்டுறதுக்காக ஒரு ப்ளேட்டு இந்த அருகாமனைன்னு சொல்லுவாங்க அது ஒன்று ஒரு மூணு நைஃப்பு இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்கும் பாத்திரம்னு பார்த்தீங்களா பாத்திரன்னு பார்த்தீங்கனா ஒரு மூணு கடாய் ஒரு சின்ன கடாய் ஒன்று ஒரு நான்கு பெரிய கடாய் ஒரு டபரான்னு சொல்லுவாங்க பிரியாணி பண்ணுறதுல அந்த மாதிரி ஒரு டபரா ஒன்று இதெல்லாம் இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன்னு இல்லை கோயிலில் எதுவும் திருவிழான்னால் டபரா எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அதில் நான்தான் சமைப்பேன் பிரியாணி அது எம்மான்னால் ஃபங்க்ஷன்னால் கோயில் திருவிழான்னால் அந்த மஞ்சள் விரட்டுன்னு வைப்பாங்க அன்னைக்கு பார்த்தீங்கனா நாங்கள் அதிகமாக சமைக்கிறது பிரியாணி தான் மாமா அக்கா அத்தாச்சி சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வீட்டில் வந்து தங்கி இருப்பாங்க சரின்னு நாங்கள் எல்லாம் மாமா அப்பாவெல்லாம் ஜாலியாக சுற்றிட்ருப்பாங்க அவங்க சீட்டாட்டம் அந்த மாதிரி விளயாட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் சமைத்து எல்லாேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி அந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரத்தில் தான் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க நார்மலாக வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்கும்னால் ஒரு பானை ஒன்று பெரிய பானை சில்வரில் ஒரு ரெண்டு பானை மூணு கடாய் அது வந்து நார்மலாக ஒரு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு நான்கு மூணு கடாய் இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய கடாயாக மூணு கடாய் கிரேவி பண்ணுறதுக்காவ இருக்கும் மற்ற எல்லாம் ஒரு நார்மல் சைஸில் உள்ள ப்ளேட்டு அப்புறம் ஒரு சின்ன சின்ன கப்பு இது வந்து சைட் டிஷ் பண்ணோம்னால் அந்த கப்பில் எடுத்து வச்சு கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன ப்ளேட்டு ஆம்லேட் போடுற மாதிரி ஒரு சின்ன தவா ஒன்று அப்புறம் ஒரு இட்லி பானை அப்புறம் ஒரு குக்கர் இது எல்லாம் இருக்கும் குக்கர் நாங்கள் அதிகமாக வீட்டில் நாங்கள் மட்டும் அம்மா நான் அண்ணா அக்கா அப்பா மற்றும் இருக்கும்போது குக்கரில் பிரியாணி பண்ணுவாங்க அதுக்காவே குக்கர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சில நேரத்தில் இந்த கேக் பண்ணுற மாதிரி எதுவும் யூட்யூப்பில் பார்த்து அந்த கேக் பண்ணுற ஐடியாவுக்கு குக்கரை யூஸ் பண்ணுவாங்க அதில் நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது மற்ற எல்லாம் நார்மலாக உள்ளது தான் கிரேவி பண்ணுறதுக்கு கடாயெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பானை சாப்பாடு சமைக்கிறதுக்கு மற்ற விஷயத்துக்குல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன ப்ளேட் கப்பு இதெல்லாம் நம்ம எதுவும் சைட் டிஷ் சைட் டிஷ் பண்ணிணோம்னா அதை யூஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பொருளெல்லாம் வீட்டில் இங்கே கிச்சனில் இருக்கும் இதில் தனித்தனியாக சமைக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணுறது தவா தோசை தவா ஒன்று அது வந்து நார்மல் தோசை ஆம்லேட்டு இந்த மாதிரி பயன்படுத்துகிறதுக்கு அது தவா யூஸ் ஆகும் மற்ற இட்லி பானை இந்தெந்த இட்லி மற்ற இது பணியாரம் இந்த மாதிரி இதுதான் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பணியாரம் ஸ்டோன்னும் இருக்குது மற்ற நார்மலான எல்லாேர் வீட்லேயும் இருக்கற நார்மலான ப்ராடக்ட் தான் இருக்கும் இது எல்லாம் நான் ஒவ்வொன்றும் வேறு வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேன் சில நாள் தவாவில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவேன் சில நாள் சிக்கன் ஃப்ரையும் பண்ணுவேன் என்ன அப்போ தோணுதோ அதை நான் செய்வேன் அந்த மாதிரி தோன்றதை எந்த பொருள் செய் தோணுதோ அந்த மாதிரி செய்வேன் இதுதான் இந்த மாதிரி நார்மலான விஷயந்தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன்